எனக்கு பிடிச்ச விளையாட்டு வாலிபால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அதுதான் விளாடுவோம் பிடி ப்ரியடு எங்களுக்கு விட்டாங்கனா நாங்கள் அதில் தான் விளாடுவோம் வாலிபால்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் வாலிபால் விளாடுறது ஆறு பேர் ஒரு டீம் ஆறு பேர் விளாடுவோம் அதான் எதிர் டீமில் ஜெயிச்சுட்டால் ஒன் பாய்ண்ட் அப்படின்லா விளாண்டு வெச்சு விளாடுவோம் அடுத்து ரெண்டாவது எனக்கு கபடி ரொம்ப பிடிக்கும் அதுவும் விளாடுவேன் மூணாவது வந்து அத்லெட்டிக் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓடிக்கிட்டே இருந்தால் நம்ம கால்கள் ரொம்ப கைகள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம பில்டிங் மாதிரி நம்ம செஸ்ட் எல்லாமே சூப்பராக இருக்கும் விளையாடும்போது நான் ரொம்ப ஆக்ட்டிவாக இருப்பேன் இதுனால் காய்ச்சல் ஏற்படாது விளையாடுறதுனால எப்பவும் ஃப்ரஷ்ஷாக இருப்போம் உடல் கட்டுக்கோப்பாக இருக்கும் அஞ்சில் வளையாதது அம்பதில் தான் வளையாது ஐம்பதுலியும் வளையாதுனு சொல்லுவாங்க நம்ம உடல் வலிமையாக வெச்சுக்கிட்டால் வயதானாலும் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும் நம்ம விளையாட்ல ஆர்வம் காட்டினா அது படிப்புக்கும் உதவும் அதே மாதிரி ஸ்டேட் லெவல் டிஸ்டிரிக் லெவல் இதுமாதிரிலா விளாண்டு சாம்பியன் ஆனால் நமக்கு வேலை உடனே கொடுத்து வேலை வாய்ப்பு நிறையவே கிடைக்கும் பேட்மிட்டனில் ஸ் பிவி சிந்து பிவி சிந்து க்ரிக்கெட்டில் எம்எஸ் தோனி அடுத்தது வந்து ஃபுட்பாலில் கிறிஸ்டியானா ரொனால்டோ உஸ்தே அத்லெட்டிக்கில் உசைன் போல்ட் இவங்க நாலு பேரும் விளையாட்ல சாதிச்சு இப்போ பெரிய லெவலில் இருக்காங்க அதே மாதிரி நம்மளும் இது மாதிரி பெரிய லெவலில் சாதிச்சு நம்மளுக்கும் இது மாதிரி நிறைய வேலை வாய்ப்பு கிடைக்கறதுக்கு நமக்கும் நிறைய வாய்ப்பிருக்கு அதனால் நம்ம விளாடுறது தப்பில்லை படிப்பிலியும் கொஞ்சோம் இது காட்டணும் ஆனால் விளாட்டு விளாண்டுட்டே இருந்தால் நமக்கு உடல் சக்தி நிறையா இருக்கும் எதிர்ப்பு சக்தியும் நிறையா இருக்கும் அதனாலே நம்ம விளாடுறது தப்புல்ல ஆனால் விளாண்டுகிட்டே இருந் இருக்கவும் கூடாது நமக்கு பிடிச்ச நேரத்தில் விளையாட்ணுன்னா சாய்ந்தரம் நேரத்தில் விளாட்லாம் காலை எழுந்திருச்ச உடனே ஓடணும் இதுதான் நமக்கு உடம்புக்கு நல்லது